எழுதும்போது ஊக்கத்துடன் எழுதுனுனா முதல்ல யாரும் இல்லாத ஒரு எடம் தனிமையை தேர்ந்தெடுத்துக்குவேன் நிறையா சத்தம் அதிகமாக பக்கம் சுற்றி இருக்கிற இடமெல்லாம் சத்தம் இல்லாத மாதிரி பார்த்துக்குவேன் அப்போ தான் எழுதவர்றதுக்கான ஒரு சூழ்நிலை நம்ம மனசு வந்து அதுக்கு ஒத்து போய் எழுத முடியும் அதேமாரி எழுதுறதுக்கு முன்னாடி அதை எதை பற்றி எழுதுறோமோ அதை பற்றி இன்னும் நல்லா படிச்சுக்குவேன் நிறைய தடவ மனசுக்குள்ளேயே சொல்லி சொல்லி பார்த்துக்குவேன் டைரி எழுதுகிற பழக்கம் இல்லை ஆனால் எதாவது புத்தகம் படிக்கும்போது அதில் இருக்கிற குறிப்புகள் எல்லாம் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு தமிழில் தான் எழுதுவேன் எது எழுதுறா இருந்தாலும் அதை பற்றி நல்லா படித்து நிறைய குறிப்புகள் எடுத்து வெச்சு அதுக்கப்புறமாக நான் எழுதும்போது அந்த குறிப்புகளில் இருந்து எடுத்து எழுதுவேன்